யூடியூபில் என்ன செய்கிறாங்கனா வேறே ப்ரொக்ராம் செய்கிறாங்க இன்றைக்கி என்ன நடந்தது நேற்று என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்கப் போகுது போடுறாங்க போட்டு மக்கள் அதை பார்க்குறாங்க பார்த்து பார்த்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நல்லாவா இருக்குது ஒரு ப்ரொக்ராம் ஒவ்வொரு ப்ரொக்ராம் நல்லாயிருக்குது ஒவ்வொரு ப்ரொ ப்ரொக்ராம் கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்குது அவங்க போட்டு அவங்க பணம் ச சம்பாதிக்கிறாங்க இப்போ மக்களுக்கு இளைஞருக்கு என்ன பிடிக்கிதுன்னா அதை விரும்பி விரும்பி பார்க்குறாங்க ஒவ்வொரு ப்ரொக்ராமு அவங்க அதனால் அவங்க பார்வையில் அது போட்டு தே தேடுறாங்க தேட் தேடி அவங்க வந்து பணம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் அது பின்னாடி என்ன வருன்னு அதுதான் தெரிய மாட்டேங்கிது அதுக்கு கொஞ்சம் இப்போ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் இதாக போகிறதுக்கு காரணமே இந்த யூடியூபு